பைக் ரைடர்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாக போவாங்கள் அந்த நாலேட்ஜு இருக்காது நம்ம வேகமாக போனால் எப்படி அடிபடுமோணுன்னு ஹெல்மெட் போட்டிருக்கமாட்டாங்க மாட்டாங்கள் அந்த ப பக்கத்தில் போகிறவங்கள வந்து அராஜகம் பண்ணிட்டு ஆ ஊன்னு கத்திகிட்டுப் போவாங்கள் அதில் வந்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அவங்க ரூல்ஸை பய ப பின்பற்றுனால் நல்லா பின் பண்ணலாம் அப்படி அவங்க த தவறுகளை தவிர்க்கணும்னா ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ட்ராஃபிக் இதில் வந்து அந்த இது பண்ணணும் எப்படிலாம் அவங்க ட்ராஃபிக் ரூல்ஸை பயன்படுத்தணும்னா ப்ரோல்ச்சிங்க்ஸ்லாம் போட்டுருப்பாங்கள் அதில் வந்து இப்போ பார்த்துப் போகணும் அந்த ரோட்ல வந்து கோடெலாம் போட்டிருக்கும் அந்த கோடு என்னென்ன கோடு எதுக்கான கோடுன்னு தெரிஞ்சிக்கணும் அப்புறம் அவங்க லைசென்ஸை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு லைசென்ஸ் எடுத்தால் தான் வண்டி ஓட்ட முடியும் ரைடர் லைசென்ஸும் எடுத்துக்கணும் இது பண்ணணும் அப்புறம் ட்ராஃபிக் போலீஸ்ஸை மதிக்கணும் மதிச்சு அதை பண்ணி அப்படிலாம் போனால் தான் அவங்க ரைடர்ஸை நல்லா பார்க்க முடியும் அவங்க லாங்க் டிரைவ் போகும் போது அவங்களுக்கு சேஃப்ட்டியான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சு போனால் தான் அந்த ட்ரைவிங்க்கு உள்ளது எல்லாத்தையும் பார்த்து போக முடியும்